நம்மளோட கலாச்சார பாது நம்மளோட கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க வந்து நம்ம நிறைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஏன்னா காலப்போக்கில் நம்மளோட கலாச்சாரம் வந்து அழிந்துக்கிட்டே வருது திருமணத்திற்கு அழைப்பதற்கு முன்னே எல்லாம் வீடு தேடி சென்று பல சம்பிரதாயங்கள் மூலம் அழைத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது இப்பொழுது தொலைபேசி மூலம் அழைப்பது தான் அழைத்து விருந்து விருந்தினர்களை உபசரிப்பது